அண்ணா இது மாரி கார் புக் பண்ணுறதுக்குதான்ணா திருப்பதிக்கு போகணுண்ணா நாலு நாலு பேர் போவோம் எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்களேன் கொஞ்சம் ஃபைவ் தவுசண்ட் ஆகுமா இல்லைண்ணா கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் ஃபோர் தவுசண்ட்க்கு ம் சரி எப்போ நாளைக்குதான்ணா கொஞ்சம் காலைல அஞ்சு மணிக்கு வர்ற மாரி எங்க பிள்ளையார் கோவில் கிட்டேதான்ணா ம் சரிண்ணா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கண்ணா ம் தேங்க்யூ